ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஐய்யன் ட்ராவெல்ஸ் தான் ஐய்யன் ட்ராவெல்ஸ்லேந்து தான் பேசுகிறோம் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேர்ந்து பேசுறீங்க ஆ ஓகேங்க நீங்கள் ரெண்டுங்க எத்தனை பேர் ரெண்டு பேர் வரீங்களா ஆன் ஓகேங்கமா ஆன் கிலோ மீட்டருக்கு எய்ட் கிலோ மீட்டருக்கு இவ்ளோன்னு தான் பேசிக்கணும் கிலோமீட்டருக்கு பாய்ஞ்சு ரூபாங்க இங்கேந்து ஒரு முந்நூறு கிலோ மீட்டருங்க ஆமாம்ங்க கிலோ மீட்டர்க்கு பாய்ஞ்சு ரூபாங்க எங்கள் கொஞ்சம் குறச்சிக்கிறதுங்ளா எல்லாத்துக்கும் பேசுகிற ரேட்டு தான் உங்களுக்கும் பேசுகிறோம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுள்ளங்க எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க நாங்கள் சொல்றதில்லை நீங்கள் வெளியே கேட்டுப்பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும் சரி கிலோ மீட்டர்க்கு பதிமூன்றுரூவா கொடுங்க போய்க்லாம் ஆன் ஓகேங்க எத்தனை நாள் ட்ரிப்பு ஒரு நாள் ட்ரிப்பா ரெண்டு நாள் ட்ரிப்புங்களா வெய்ட்டிங் சார்ஜு ஒரு நூற்ரூவா இருக்குங்க ஆமாம் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு இருக்கீங்க அஞ்சு அஞ்சுமண் நேரத்துக்கு அஞ்சுமண் நேரத்துக்கு நூற்ரூவாங்க ஆன் ஓகேங்க ஆன் ஓகே நான் எங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கணும் உங்களை ஆன் லொக்கேஷன் அனுப்புங்கள் வாட்ஸ் அப்பில் அனுப்பிருங்க மா அட்வான்ஸ்ஸுங்க ம் கூகுள் பே அது கூகுள் பே ரெண்டுமே இருக்குங்க போன்பே கூகுள் பே ரெண்டுமே இருக்கு ஆன் அனுப்பிசூற்றுங்க சிறப்பாக பண்ணுங்கள் உங்களை சேஃபாக கொண்ணாந்து கோயிலில் முடிஸ்ட்டு எப்போ சேஃபாக கொண்ணாந்து வீட்ல விட்டுர்றங்க சரி விடுங்க விடுங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஆன் சரிங்கக்கா சிறப்பாக சேஃபாக சேஃபாக கொண்ணாந்து வீட்டில் விட்றோம் ஆன் சரிங்க